எங்கள் வீட்லேனு பார்த்தீங்கன்னா பாரம்பரிய உணவுனா காலையில் வந்து பெரும்பாலும் இட்லி தோசை பண்ணுவோம் ஏன்னால் காலையில் வந்து அதுதான் கொஞ்சம் ஈஸியானது வேலைக்கு போகிறவங்களுக்கு ரெகுலராக அது இருக்கும் மதியத்தில் வந்து சாப்பாடு ஈவினிங் வந்து க கம்பல்சரி டிஃபனு சப்பாத்தி பரோட்டா இல்லை குழிப்பணியாரம் அந்த மாதிரி டிஃபன் செய்வோம் பெரும்பாலும் குழம்புலாம் வந்து மண்சட்டியில் தான் வைப்போம் மண் சட்டியில் வச்சுட்டு மண் தட்டு மண் தட்டு மண் மண்ணில் கிளாஸ்ஸு அதில் வச்சு தான் தண்ணி குடிக்கிறது எங்கள் பாட்டியெலாம் சொல்லிக் கொடுத்த மாதிரி மெயினாக கறிக் கொழம்பு மீன் குழம்புலாம் அந்த சட்டியில் வைக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதில் மாதிரி மசாலா வந்து கையில் அரைச்சி வச்சால் நல்லா இருக்கும் இட்லி தோசைக்கு வந்து கார சட்னி அதெலாம் வந்து அம்மியில் வச்சு அரச்சு சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் அப்புறம் கம்பு சோறு கேழ்வரகு சாதம் கேழ்வரகு களியெலாம் செய்வோம் அது வந்து மண் சட்டியில் தான் செய்வோம் ம கேழ்வரகு அடை முருங்கக்கீரை போட்டு அப்புறம் வாழைப்பூ வடை அதெல்லாம் செய்வோம் அப்புறம் விருந்துக்கெலாம் வந்து பெரும்பாலும் வாழை இல போட்டு வரவங்கள விருந்து உபசரிப்பு பண்ணுறதுலாம் பாரம்பரியமாக நடக்கும் அதில் வந்து சாம்பார் ரசம் குழம்பு அப்பளம் எல்லாம் வச்சு லாஸ்ட்டில் வடை பாயாசம் எல்லாம் வச்சு விருந்து உபசரிப்பு பண்ணுவோம் அப்புறம் வந்து இந்த விசேஷ டைமில் அந்த தீபாவளி பொங்கல் அந்த மாதிரிலாம் பண்ணோம்னா தீபாவளிக்கெலாம் நம்ம உறவினர்கள்லாம் வரவச்சு வி எங்கள் வீட்டில் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவோம் தீபாளிக்கு புது துணி வச்சி பட்டாசுலாம் நிறையா வாங்கி வர உறவினர்களோடய சேர்ந்து எல்லாம் ஒன்றா எங்கள் வீட்டில் செய்வோம் அப்புறம் பொங்கல் டைமில் வந்து காலையில் பொங்கல் வச்சு சூரிய பொங்கல் வச்சி சுண்டல் வச்சு பாயசம் வச்சு வடை வச்சு சூரிய பொங்கல் கும்பிடம் போது அது ரொம்ப அது ஒரு வித்தியாசமாக இருக்கும் அது வந்து பாரம்பரியமாக செய்கிறது அப்புறம் கிறிஸ்மஸ்க்கு வந்து எல்லோரையும் கூ நான் பிரியாணி செஞ்சு போட்டுருவோம் கிறிஸ்மஸ் டைமில் பிரியாணி செஞ்சு உறவினர்களெலாம் வர வச்சு எல்லாம் ஒன்று ஒன்றோட ஒன்றா இருந்து இல்லைனா நாங்கள் வந்து அவங்க வீட்டுக்கு போவோம் அவங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க அக்கம் பக்கத்தில் வந்து ஸ்வீட்லாம் வாங்கி கொடுத்து கேக்கு கட் பண்ணி கொண்டாடுவோம் கிறிஸ்மஸ் டைமில்